சம்பூர்ணா சம்பூர்ணா நல்லா இருக்கிறியா சரி ஹோட்டலு எப்பிட்ல அன்னபூர்ணா ஹோட்டல் சொல்வாங்க அது என்ன சாப்பிட்றத்துக்கான்னு நல்லா இருக்குதா காரமா நல்லா இருக்குதா கடை எப்போ ஓப்பன் பண்ணாங்க வருஷம் ஆயிடுச்சா சரி எல்லாம் பாத் சொல் சாப்புட்டு நல்லா அன்னபூர்ணா ஹோட்டல் போய் சாப்பிட்டு சொன்னாங்க உனக்கு அது தெரிஞ்ச ஹோட்டல் தானே ஆமாவா சரி நாங்கள் சாயந்தரமா போய் சாப்பிட தான் கேக்கிறேன் ம் சரி சம்பூர்ணம் குலோப் ஜாம் சாப்பிட்லாம்னு இருக்குது எந்த எங்கே எப்படி நல்லாயிருக்கும் ஓ பேக்கரிங்களா சரி சம்பூர்ணம் ஆ சரி பேக்கரிலே சாப்பிட்டு வர்றேன் சரி சம்பூ நன்றி